ஆ சார் பஸ்ஸு பிரேக் டவுனுன்னு சொன்னாங்க சார்

சார் நான் இப்போ சென்னைக்கு கிளம்பிட்டுருக்கேன் சார் எனக்கு இன்னும் எனக்கு அந்த இந்த ஈவனிங்குள்ளாற நான் அங்கே இருக்கணும் நீங்கள் இப்பையே எனக்கு ஹாஃப் அண்ட் ஹவர்க்கு மேலே ஆயிருச்சு

ஆமாம் சார் எனக்கு அங்கே ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் இருக்கு நான் அதற்காக தான் நான் புக் பண்ணதே பட் இப்போ நீங்கள் எனக்கு திடீர் பிரேக் டவுனுன்னு சொல்லுறீங்க நான் அந்த டைமுக்குள்ளாற போக முடியுமா இல்லை எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆ ம் கொஞ்சம் என் ஒரு ஹாஃப் அண்ட் ஹவர்க்குள்ளாற எனக்கு கிடச்சிச்சினா பரவாயில்லை இல்லைன்னா எனக்கு டைம் ஆயிகிட்டே இருந்துச்சுனா நான் அங்கே கரெக்ட் டைம்முக்கு ரீச்சாக முடியாது அதனால் தான் ஆ ஆ ஆ ஆ ஆ என்ன எப் ஆ சொல்லுங்கள் எங்களுக்கு வே கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லையா எனக்கு கொஞ்சம் வேறு ஏதாவது வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க ஏன்னா நான் என்னோட சன்னும் ரெண்டு பேரும் அங்கே கம்பல்சரி இருந்தே ஆகணும் நாங்கள் ரெண்டு பேரும் அதற்காக தான் நாங்கள் கிளம்புனோம் எனக்கு அந்த டைமிங் சீக்கிரம் கொஞ்சம் முடிச்சு கொடுத்தீங்கன்னா பரவாயில்லை அட்லீஸ்ட் இல்லை எனக்கு வேறு வெஹிக்கிள் ஏதாவது பார்த்து நீங்கள் கன்வே பண்ணிவிட்டீங்கன்னா கூட எனக்கு பரவாயில்லையாக இருக்கும் நான் நெய்வேலியில ஏறினேன் ஆமாம் எனக்கு நான் நெய்வேலியில நான் ஏறின டைமிங் கணக்கு பண்ணி எனக்கு அங்கே செவன் தேர்ட்டிக்கு நான் அங்கே இருக்கணும் ஆமாம் ஆ ஆ ஆ ஆ ஆ

ஓகே ஓகே கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கள் சார் எனக்கு மீட்டிங் இல்லைன்னா கூட நீங்கள் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் எனக்கு மீட்டிங் டைமிங் முடிஞ்சிருச்சுனா நான் போக முடியாது சரி சார் ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச்